சிறு வணிகங்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்னாலஜி வந்து உதவுச்சு அப்படின் பார்த்திங்கனா இப்போ நம்ம ஃபோன்ல வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியா ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்ளா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண கூடிய சோஷியல் மீடியா ஆப் வந்து நமக்கு நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம செய்கிறமோ அதை வந்து மற்ற வெளி உலகத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய படுத்துறதுதான் ஒரு சோஷியல் மீடியா நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா அதை அந்த மாதிரியான சிறு சிறு வணிகங்கள் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களோட தொழிலை வந்து அதில் வந்து கொடுக்குறாங்க ஒரு விளம்பரமாக கொடுக்குறாங்க அது நிறைய பேர் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு ஆன்லைன்ல வந்துட்டு பொருள் எல்லாமே வாங்குறாங்க இது வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரியான சிறுவணிகங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு ஏன்னா நிறைய மக்கள் வந்து அவங்கள்ட்ட பொருளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்களோட பொருள் வந்து அதிகமாக வித் விற்று போகிறனால அவங்களுக்கு ஒரு லாபம் அதிகமாக வருது இது எந்த மாதிரி வந்து மற்றவங்கள பாதிக்கும் அப்படினு வந்து பார்த்திங்கனா என் கிட்ட ஒரு ஒரு ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு பிஸ்னஸ் எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படினு நானும் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணேன் நான் வந்து பசங்கலாம் போட கூடிய சட்டை இருக்குது இல்லையா அந்த சட்டை வந்து பசங்களுக்கு மட்டும் சட்டை விற்கிற மாதிரி ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி சட்டை வந்து நான் நிறைய பேர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நான் வந்து அவங்களோட வீட்டு அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வச்சிருவேன் இது என்ன மாதிரி இந்த மாதிரியான சோஷியல் மீடியா எப்படி என்ன பாதிச்சது அப்படினா நிறைய பேர் என்ன பார்த்திங்கனா அவங்களுக்கு அவங்கள்ட்ட வாடிக்கையாளர் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க அவங்க வாங்குற விலைக்கே அந்த பொருளையும் விற்றாங்க அப்படி விற்கிறனால வந்து பார்த்திங்கனா நல்ல ப்ராடக்ட் வச்சு விற்கிறவங்க கூட அவங்களால பாதிக்கப்பட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரிதான் நானும் பாதிக்கப்பட்டேன் நான் என்னோடய சோஷியல் மீடியாவில நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி இப்போ பசங்களுக்காக நான் ஒரு ஷேர்ட் விற்கிறன் அப்படினா நான் ஒரு ஷேர்ட் வந்துட்டு ஃபை ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நான் வச்சு விப்பேன் மேக்ஸிமம் என்கிட்ட ஸ்டாடிங் வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குந்தான் ஷேர்ட் இது எந்த மாதிரி என்னை பாதிச்சது அப்படின் பார்த்துட்டினா மற்ற இந்த வணிகர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன கொடுத்தாங்கனா ஒரு சட்டையை வந்துட்டு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தாங்க அப்படின்றப்ப வந்து அந்த மாதிரி சலுகைகள் கொடுக்குறப்ப மக்கள் வந்து அதை தேடிதான் போகிறாங்க சரிங்களா ஏன்னா அதோடய விலை அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுல அதோடய காசு அப்படின்றது கம்மியாக இருக்கிறப்ப மக்கள் எல்லாமே அதை வாங்க போகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து பாதிக்கபட்டுச்சு இது வந்து மெயின் அப்பறம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரியான சோஷியல் மீடியா நிறைய சின் சிறுவணிகர்கள் வணிகர்களுக்கலாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படினா அவங்க என்ன மாதிரியான சலுகையை கொடுக்குறாங்க அது எப்படிலாம் மக்களுக்கு வந்து ரீச்சாகுது அப்படின்றது வந்து நம்ம அதில் பார்த்துக்கலாம் எல்லாமே பார்க்க முடியும் எத்தனை மக்கள் வந்து நம்மளோடய வீடியோ வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது அதில் எத்தனை பேர் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க அது முத கொண்டு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கனா நமக்கு நமக்கு வந்து தொழில்நுட்பம் தான் இந்த மாதிரியான உதவியெலாம் நமக்கு செய்யுது அப்புறோம் இந்த சோஷியல் மீடியா அப்படின்றதே வந்து ஒரு டெக்னாலஜிதாங்க ஏன்னா இப்போ இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரியான டெக்னாலஜி இல்லை ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது எல்லா வணிகர்களும் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அதெலாம் மக்களுக்கு தெரிய படுத்துகிறாங்க மக்களும் வந்து ஈஸியாக வந்துட்டு அதை வந்து வாங்கிகிறாங்க ஆன்லைன்லே வாங்கிகிறாங்க நிறைய பேர் இங்கேருந்து பார்சல்ல அனுப்பிவிட்ருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இதில் பாதிக்கப்பட்டவங்க அப்படினா கரெக்டாக வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்டை கூட மற்றவங்களால அந்த ப்ராடக்ட்டோட வில குறையிது அப்படின்றப்போ அங்கேதான் வந்துட்டு என்னை மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பாதிக்க படுறாங்க